எங்கள் ஊரில் வந்துங்க மேக்ஸிமம் வந்து தேவங்க செட்டியாருங்க பொக்குலி கவுண்டர்னு சொல்லி இருக்கிறாருங்க அதுபோக தொட்டி நாயக்கர்ங்க அர்ஜன்ஸுக ஒரு ஏழு மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து இது இருக்குது ஜாதி இருக்குதுங்க யாருமும் வந்து ஒன்னுக்கொன்று ஒரு அடி தடியோ ஒன்றும் பண்ணாமல் ஒற்றுமையா அனுசரித்து போகிறதுனால எந்த பிரச்சனையும் எங்கள் ஊரில் இல்லாமல் நல்ல முறையாக இருக்குதுங்க